ஹலோ ஆ எஸ் மேம் ஆ சொல்லுங்கள் மேடம் குட் ஈவினிங் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் சூப்பர் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஓகே மேம் சரிங்க மேம் கண்டிப்பாக சரிங்க மேம் சரி கண்டிப்பாக வந்துடுறேன் மேம் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க ஓகே கண்டிப்பாக மேம் சரிங்க மேம் சரி மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் எல்லாம் உங்களோட சர்போர்ட் தான் மேம் நன்றி மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் உங்களுக்குதான் மேம் மிக்க நன்றி மேம் நல்லா இதேமாதிரிக்கே எல்லா பிள்ளைகளும் வரணும் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஓகே மேம் ம் எல்லா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் பண்ணியிருக்காரா மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் எல்லோருமே எல்லா பிள்ளைகளும் இதேமாதிரிக்கே இது பண்ணட்டும் மேம் நல்லதுதான் மேம் தேங்க்யூ மேம் நாங்கள் மூணு மணிக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கிறோம் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ தேங்க்யூ மேம் ஓகே